ஓய்வு நேரத்தில் அதிகமாக நம்ம செலவிடுறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீன்னா ஃபோன் பேசுறது ஃபோனில் எடுத்து கேம் விளையாடுறது நாடகங்கள் பார்ப்பது தொலைக்காட்சியில் பாக்கிறது மொபைலில் வீடியோ பாக்கிறது இன்ஸ்டால்கிராம் யூஸ் பண்ணுறது வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது ஃபோனில் பேசி வீடியோ கால் பேசுவது இந்த மாதிரி ஓய்வு கிடைக்கிற நேரங்கள் எல்லாம் அதிகப்படியாக நம்ம மொபைலில் நம்ம கான்சென்ட்ரேசன் அதிகமாக பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் பொழுதுபோக்காக ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய்ட்டு வரது இந்த மாதிரி எல்லாம் கிடைக்குது ஓய்வு நேரங்களில் கைவினை பொருட்கள் செய்றது பெண்கள் ஓய்வு நேரம் எல்லாம் ஆண்கள் வந்து வீட்டில் உள்ள பொருட்கள் எதாவது தேவைன்னா செஞ்சு தரது பெண்கள் வந்து ஓய்வு நேரங்களில் கோவிலுக்கு சென்று வருவது நண்பர்கள் வீட்டுக்கு சென்று வருவது இந்த மாதிரி எல்லாம் நிறையா இருக்கு ஓய்வு நேரங்களில் நிறையா பேர் வந்து நூலகம் சென்று புத்தகங்கள் வந்து வாசிப்பது கைவினை பொருட்களில் வந்து ரெடி பண்ணி அதை விக்கிறதுக்கான முயற்சி செய்வது இந்த மாதிரி ஓய்வு நேரங்கள் சிறிது நேரம் கிடைத்தாலும் அதை பயனுள்ள வகையிலும் பயன்படுத்திக்கிறாங்க பயனற்ற முறையில நிறையா பேர் பயன்படுத்திக்கிறாங்க பயனுள்ள முறை அப்படின்னா நம்ம முக்கியமான வாழ்க்கை நடப்புகள் கரண்ட்டில் நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி எவ்வளவோ இருக்கு அதில் நம்ம செலவிடுறது பயனற்றது அப்படின்னா தேவையில்லாத வீடியோக்கள் ஃபோட்டோ கேம்ஸ் இந்த மாதிரியெல்லாம் தேவையில்லாததல்லாம் பண்ணு து தேவையற்றது அதை நம்ம தவிர்த்துக்கலாம் எந்தளவு நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறோமா அந்தளவு நல்லது ஓய்வு நேரம் அதிகமாக வந்து எதில் கழிக்கிறாங்கன்னா சீரியல்தாங்க பொண்ணுங்கள்லாம் ஆறு மணியில ஆரம்மிச்சா நைட் பன்னெண்டு மணி வரைக்கும் கூட என்ன பாக்கிறாங்கன்னா சீரியல் பாக்கிறாங்க அதிக நேரம் எதில் செலவிடுறாங்க அப்படின்னா டிவி இந்த மாதிரி சொல்லலாம் இளைஞர்கள்லாம் மொபைல்னு சொல்லலாம் மாணவர்கள் சிறு குழந்தைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா விளையாடுறாங்க விளையாடுறது ஓடுறது ஒடியாட்றது பசங்களோட சேர்வது விளையாடுறது ஓய்வு நேரங்களில் வண்டி கற்றுக்கிறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறாங்க ஓய்வு நேரங்களில் கோவில்களுக்கு போய்ட்டு அதனுடைய சிறப்புகள் அப்புறம் முக்கியமான இடங்கள் மைதானங்கள் இதை எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வர்றது அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம அப்படின்னா நம்ம அதிகமாக ஃபோன்தாங்க ஃபோன் இல்லைனா நம்ம இல்லை அப்படின்ற அளவு உலகம் போயிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி ஜென்ரேஷன் மாறிட்டிருக்கு வேற என்ன விரும்புவாங்க விரும்புறதெல்லாம் தொலைக்காட்சியும் சீரியலும் இதுதான் விரும்புகிறாங்க வேற எதையும் விரும்புறது கிடையாது அதான் நம்ம சொல்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஓய்வு நேரங்களில் லைப்ரரிலேயும் படிக்கிறவங்க இருக்காங்க அதே நேரத்தில் வீட்டில் இருந்தும் புத்தகத்தை தொடாதவங்களும் இருக்காங்க அன்ன அன்னைக்கி நல்ல நேரங்கள் ஓய்வு கிடைக்கிற கொஞ்சம் நேரத்தில் கூட நம்ம நாலு வினாக்கள் படிக்கணும் அதை டெஸ்ட்டு பண்ணணும் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அதை ரிவைஸ் பண்ணணும் அப்படின்றதுல நிறையா விஷயங்கள் இருக்கு சரிங்களா